மீன் பிடிக்கிறது வந்து எந்த ஜாதி மதம் எல்லாம் எதுவும் நாங்கள் பார்க்கறதில்ல அவங்கள் வந்து அவங்கள் மீன் பிடிப்பாங்க அவங்கள் வந்து கிட்சியா எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் கிடச்சிச்சல்னாலியும் அவர்களுக்கு கொடுப்போங்க இதில் வந்து எந்த ஒரு ஜாதியும் நாங்கள் பார்க்கறதில்ல இம்மே இம்மே இது யா மீன் இப்போ ச இதுன்னு ப இ பண்டிகை வந்தாலுமே அவங்கள் அவங்கள் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மீன் நாங்களும் எடுத்து நாங்கள் பிடித்தாலியும் அவர்களுக்கு கொடுப்போங்க அது வந்து எந்த ஒரு ஜாதி ஒளிவு மறைவெல்லாம் எதும் இந்த மீன் பிடிக்கிறதுல வந்து ஜாதி எல்லாம் பார்க்கறதில்ல நாங்கள் எங்கள் வீட்டில் பம்ஷன் பண்டிகி அது மாரி பண்டிகி பங்சன் வருவாங்க சாப்பிடுவாங்க நாங்களும் போய் அவங்க வீட்டில் சாப்பிடுவோங்க எந்த ஜாதி மதம் எல்லாம் பார்க்கறதில்ல கொழந்தைகள ஒ ஒன்றாவும் விளையாடுவாங்க அது வந்து நாங்கள் எதுவும் பார்க்கறதில்ல ஜாதி மதமெல்லாம் எதுவும் பார்க்கறதில்ல மீன் விற்கிறன்னாக்கனாக்க அவங்க மீன் விற்கிறவங்கன்ட்டு நாங்கள் சொல்ல மாட்டேங்க அந்த அளவுக்கு ஜாதி மதம் பார்க்காம நாங்கள் ப பழகுறங்க ஒன்றா பழகுறங்க